பெண்களோடய பீரியட்ஸ் டைமில் வந்து அவங்க ஆரம்பக் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னால் அவங்க தனியாக இருக்கணும் அவங்க எந்தப் பொருளையும் தொடக்கூடாது அவங்க தனியாக ஒதுக்கி வெளியில உட்கார வச்சுருவாங்க அவங்களுக்குன்னு சாப்புடறதுக்கு தனியாக பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க த ப்ளேட்டு டம்ளர் அது எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருவாங்க அவங்க தனியாக தான் உட்காரணும் அந்த மூணு நாள் முடியுற வரைக்கும் அவங்க உள்ளே வரக்கூடாது வேறு எதையும் தொடக்கூடாது கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அந்த மாதிரியான கலாச்சாரங்களெலாம் ஆரம்பக் கால கட்டத்தில் இருந்துச்சு இப்போது அதெல்லாம் இல்லை அந்த ஆரம்பக் காலத்தில் இருந்தாலுமே அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கா அந்த டைமிங்கில் வந்து வயிற்றுவலினால் இடுப்பு வலினாலையும் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படி உட்கார வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறதுக்காக இல்லை அது அவங்களோட ஓய்வுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அவங்க விருப்பப்பட்டு எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது வந்து கோயிலுக்காகன்னு எடுத்துக்க முடியாது அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போது காலகட்டத்தில் அது நிறையவே மாறி இருக்குது எப்படி சொல்லலானால் இப்போது அவங்க என்ன வேணால் பண்ணலாம் எல்லாப் பொருளையும் தொடலாம் வீட்டில் அவங்க பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே இன்னும் சில வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னால் நீ பூஜை பொருளெல்லாம் தொடக்கூடாது சமையல் பொருளெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெலாம் இன்னும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது ஏனால் அந்த மூன்று நாட்கள் வந்து இன்னுமே இவ்வளோ எப்படி மாடர்ன் வேர்ல்டாக மாறினாலுமே கோயிலுக்குள்ளேலாம் அவங்க போகக்கூடாது அது போனால் அது பெரிய பாவம் அப்படி தீட்டு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெலாம் வந்து இன்னமுமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ மக்கள்கிட்ட இன்னும் அதற்கான விழிப்புணர்வு வந்து பத்தாமல் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது வந்து ஒரு சாதாரண விஷயம்னா அது பெண்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு சாதாரண மாற்றம் தான் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கப் பழகணும் இப்போ என்ன சொல்லலான்னால் இப்போ சாமிக்காக மாலையெலாம் போடுறவங்கள வந்து சாமியாகவே நெனைச்சு சாமி சாமின்னு கூப்பிட்ணும் இப்போ அந்த டைமில் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கடவுள் படைத்தது தான் நம்ம அப்படிங்கும் போது இது எல்லாமே கூட கடவுள் பெண்களுக்கு கொடுத்த விஷயம்தான் இது எல்லாம் கொடுத்து தான் கடவுள் வந்து பெண்களை படைச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவங்களே பெண்களை ஒதுக்கி வைக்கிறது நியாயமா அப்படிங்கிற விஷயங்களெலாம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் போதிய விழிப்புணர்வு இன்னும் இல்லேன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் அதற்கான விழிப்புணர்வு வந்து நிறைய ஏற்படுத்தலாம் சொல்லலாம் பெண்களுக்கு இன்னும் இருக்கிற அந்த மன அழுத்தத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ஈசியாக இருக்கும்